நாங்கள் வந்து கோயிலில் வந்து சர்ச்சுக்கு போனோம்முன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் கிறிஸ்துவம் நாங்கள் வந்து மாதாவுடைய சிலை விற்போம் அதோடய டாலர் விற்போம் ஜப மாலை விற்போம் மெழுகுவர்த்தி விற்போம் தீர்த்தம் விற்போம் அதோனுடைய எங்களுடைய அப்புறம் வந்து ஜெப பு ஜெபப் புக்கு விற்போம் ப பைபிள் விற்போம் அதேமாதிரி இந்த பொருளுங்கள் எல்லாமேயெல்லாம் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் நாங்கள் வந்து நாங்கள் கிறிஸ்துவம் அது இதே ஹிந்துகாரரு வந்து அவங்க வந்து கயிறு ஒரு கருப்பு கயிறு மாதிரி ஒன்று கொடுப்பாங்கோ ஒரு தாயத்து ஒன்று கொடுப்பாங்கோ சாமி இந்த இந்த கயிறு எடுத்துகின்னு போய் உங்கள் வீட்டில் கட்டு அது வந்து உங்கள் வீட்ல இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து மாதாவுடைய தீர்த்தமே எண்ணெய் ஜெபமாலை மாதாவுடைய பைபிளு அந்த அம்மாவுடைய தீர்த்தம் அதுவே நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம எடுத்துகின்னு வரோம் அதேமாதிரி மாதாவுடைய புக்கு தருவாங்க ஜெப புக்கு காலையில் எழுந்து அதை புக்கை எடுத்து காலையிலே வந்து ஏசப்பா நீ தான் எங்களுக்கு துணை அப்படின்ட்டு அது புக்கு புக்கு எடுத்து நம்ம இன்னொரு வார்த்தை சாமி கிட்டே கேட்டுக்கின்னு வேண்டிக்கின்னு நம்ம வச்சுருவோம் அவங்க வந்து காலையிலே எழுந்த உடனே சூரிய பகவானே நீதான் எங்களுக்கு துணைன்னு சொல்லிட்டு அவ சை கை எடுத்து சூரிய பகவான் கிட்டே சாமி கும்பிடுவாங்கோ நம்ம வந்து ஸ் ஏசப்பாக் கிட்டே வைப்போம் அவங்க வந்து ம ம ம சூரியன் கிட்டே வந்து சா சாமி கும்பிடுவாங்க ஹிந்துக்காரவங்கள் வந்து அதேமாதிரி வந்து நம்ம பண்டிகை வந்து நம்ம காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு வீடு வாசலை கழுவிட்டு நம்ம மாதா கோயிலுக்குப் போவோம் அங்கே எழுந்த உடனே அங்கே என்ன பண்ணுவாங்க எல்லா வேலையை முடிச்சுட்டு கற்பூரம் தேங்காய் வாங்கின்னு போய் அவங்க கோயிலில் போய் தேங்காய் உடச்சி கற்பூரம் ஏற்றிட்டு கோயிலை சுற்றிச் சுற்றி வருவாங்க கற்பூரம் ஏற்றி அங்கே விழுந்து கும்பிடுவாங்கோ பொங்கல் வைப்பாங்க அங்கே வந்து கோவிந்தா கோவிந்தானு போடுவாங்கோ நம்ம வந்து ஜெபமாலை தான் எல்லாேரும் ஜெபமாலை பாட்டு பூஜை தான் நம்மளது கண்ணை மூடிக்கின்னு முட்டிப் போட்டு ஜெபம் பண்ணுவோம் அவங்க வந்து கத்தி ஜெபம் பண்ணுவாங்க கத்தின்னு கிடப்பாங்க குரோமுறை கத்தின்னு ஒரே சத்தம் கேட்டுக்கிடக்கும் கோவிந்தா போட்டுன்னு கிடப்பாங்க நமக்கு அதுமாதிரிலாம் கிடையாது பொறுமையாவே மாதாக்கிட்டே வந்து முட்டிப் போட்டு ஏசப்பாக்கிட்டே நம்முடைய மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சாமிக் கிட்டே சொல்லுவாங்க அவங்க வந்து கத்தி அப்படியே எல்லாேரும் கேட்குற மாதிரி விஸ் விசுவாசிப்பாங்க நம்ம அதுமாதிரிலாம் விசுவாசிக்க முடியாது நம்மளது வந்து அடக்கமாகதான் இருக்கும்